பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காலக்கட்டத்து அப்பயிலயிருந்துமே வீடு எப்படியோ அதை விட ஒரு பட ஒரு மடங்கு அதிகமாதான் பள்ளிக்கூடம் இருந்துச்சு ஏன்னா வீட்ல கொஞ்சம் நைட்டுலதான் இருப்பாங்க பிள்ளைங்க பகல் ஃபுல்லாவே அந்த நாளெல்லாம் வந்து ஸ்கூல்லதான் இருப்பாங்க அதனால வீடு பள்ளிக்கூடம் அப்படிங்குறது இன்னொரு வீடாகதான் அந்த கால அந்த காலத்துலல்லாம் இருந்துச்சு நாங்கள் படிக்கிறப்பலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படித்தோம் கோயெடாக படித்தோம் பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா படித்தோம் அப்போ வந்து அப்போ படிக்கிறப்ப பிள்ளைங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரு ஒரு அன்யோன்யம் இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் ஸ்கூல் இப்போ பிள்ளைங்கக்குள்ள எதாவது பிரச்சனைன்னா யாராவது ஒருத்தரு வந்து தீர்த்து டீச்சர் தீர்த்து வப்பாங்க இந்த ஸ்கூல் இந்த கிளாஸ்க்கு அந்த கிளாஸ்க்கு பிரச்சனைன்னா அதுங்களே கூட பேசி தீத்துக்குங்க எங்க எங்க என் கிளாஸ் பிள்ளைய எப்படி நீ நீ அதை இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ வந்து ஸ்கூல் நிறைய பெருகி போச்சு அந்த ஒற்றுமையும் கிடையாது ஸ்கூல் அதெல்லாம் அதிகமான ஸ்கூல்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சன்னைக்கு பிள்ளைங்களாம் வந்து நல்லா இருந்தாங்க இன்றைக்கு இந்த ப்ரைவேட் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன்னு அது இதுன்னு சொல்லி பிள்ளைங்கள வந்து சின்ன வயதிலேயே ரெண்டு வயதிலேயே கொண்டு போய் சேத்துடுறாங்க அந்த நாள்ல நாங்களாம் வந்து ஆறு வயதுலதான் ஸ்கூலுக்குப் போவோம் ஆறு வயதுலதான் ஒன்றாவதே இப்போ இந்த தலையை தொட்டு தலையை சுற்றி காதை தொடுவோம் காதை தொட்டு காதுக்கு கை எட்டுனால்தான் வந்து ஒன்றாவது சேர்ப்பாங்க ஒன்றாவது சேர்த்து படித்தோம் இப்போ வந்து பிள்ளைங்க ரெண்டு ரெண்டரை வயதிலேயே கேஜினு சொல்லி சேர்த்துடுதுங்க ரெண்டரை வயதிலேயே பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து போய் ஒரு இடத்துல இருக்குறப்ப ஒரு பிள்ளைங்களோட அடிப்படை பேஸ்மட்டமே வந்து ரொம்ப வீக்காகதான் இப்போ இருக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஸ்கூல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லி தருவாங்களா என்னாங்குறது சொல்லி தருவாங்க சொல்லி தந்தாலுமே வந்து இப்போ ஒரு ஆறு வயசு வரைக்குமாவது பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்டடியாக ஆகுற வரைக்குமாவது அம்மா அப்பாகிட்ட இருந்துட்டு அப்புறம் படிக்க போணுச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூல்லாம் அதிகமாக பெருகுனதனால் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வந்து தப்பிச்சுக்கிறாங்க பிள்ளைங்கள் வளர்ப்பு பிள்ளைங்களோட வளர்ப்பிலருந்து பேரண்ட்ஸ் வந்து தப்பிச்சுக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டரை வயதிலேயே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறாங்க பத்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருக்குதுங்க திருப்பி சாயந்தரம் கூப்பிட்டு வந்தோமா ஒரு டீயை ஒரு டீயை ஸ்னாக்ஸை கொடுத்தோமா படுக்க வச்சோமா அப்படின்னு அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற காலக்கட்டம் போயிட்டிருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப தப்பு பிள்ளைங்கள ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு என்ன பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பு வீட்டில் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது ஸ்கூல்ல வந்து ஓரளவு எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க சொல்லித்தராங்க அப்படின்னா அப்போ வந்து தரமானதாக இல்லைங்குறதுதான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா அப்பலாம் வந்து டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அனுபவமானவங்களாக இருந்தாங்க இப்போலாம் வந்து சும்மா இந்த பி எட் படிச்ச பிள்ளைங்களா வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் பாருங்க இந்த பி எட் படிச்ச பிள்ளைங்க அதுங்கதான் டீச்சர்ஸாக இருக்குதுங்க அப்படிங்குறப்ப வந்து அவு அவு அந்த பிள்ளைங்களுமே வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல்தான இருக்கிறாங்க அவங்க வந்து பிள்ளைங்கள பாதுகாக்கிறாங்க வழிநடத்துறாங்க அப்படிங்குறப்ப முன்னயிருந்த தரம் இப்போ இல்லைங்குறதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி ஸ்கூல்ல விடுபட்டு ம மற்றபடி வந்து வளர்ச்சி நிறைய இருக்குது பிள்ளைங்களுக்கு வேண்டிய